பிளாஸ்டிக் பொருட்கள் தான் நாங்க யூஸ் பண்ணுறோம் அது கிச்சனில் வந்து நம்ம ஒரே மாதிரியாக அடுக்கிக்கலாம் அதை எடுத்து வந்து இப்போது அந்த கண்டெய்னரில் அடுக்குறது அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரியே போட்டு வச்சிக்கலாம் இப்போ எடுத்து கிளீன் பண்ணுறதுக்குமே அதுங்க நல்லா இருக்குது பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் நம்ம போய் இப்போது ஒரே மாதிரி வாங்குனோம் ஒரு இப்போ செல்ஃபில் அடுக்கி வச்சோன்னா அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா பிளாஸ்டிக் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாங்குவோம் அதே மாதிரி எங்கள் பட்ஜெட்டுக்கும் அது ஈஸியாக வருது இப்போது ஒரே மாதிரி பாக்ஸ் ஒரு மூணு பாக்ஸ் வாங்குனோம்னா போதும் அந்த மாதிரி இருக்குது கிளீன் பண்ணுறதுக்கும் நல்லா வசதியாக இருக்குது இப்போ கண்ணாடியெல்லாம் அப்போது வாங்குனோம்னா அதெல்லாம் போ போட்டு வச்சோன்னா எடுக்கும் போது தவறிடுச்சின்னா அந்த மாதிரி உடைஞ்சிரும் அந்த மாதிரிலாம் பிளாஸ்டிகில் எந்த ஒரு பிரச்சினையும் கிடையாது அதே மாதிரி பிளாஸ்டிக் வந்து நம்ம அடுக்குறதுக்கு எடுக்க அதே மாதிரி நம்ம போட்டு வைக்கறதுக்கு நம்ம வசதிக்கு வசதிகள் நிறைய இருக்குது பிளாஸ்டிக்கில் நமக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது